இந்தியாவோட பருவநிலை அந்த காலத்தில் சரியாக இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே மாறிப்போய்டிச்சு அப்பெலாம் குளிர்காலங்கிறது ஜனவரிலேருந்து மார்ச் வரையும் வெயில்காலம் ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் மழைக்காலம் ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும் வடகிழக்கு பருவக்காற்றுங்கிறது ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரையும் இருக்கும் ஆனால் இப்போ எதுவுமே அந்த ஆடரில் வரது இல்லை மழை வெள்ளமெனு நம்மளை எல்லாமே ரொம்பவும் கஷ்டப்படுத்தது இதுக்கெல்லாம் காரணம் மனுஷங்களான மனுஷங்களாக இருக்கிற நாம்தான் அப்புறம் இந்தியாவில் பருவநிலை ஒரு சில இடத்தில் மாறும் பொதுவாக கிளைமேட் கண்டிஷன் தென்இந்தியாவில் ஒன்றாதான் இருக்கும் ஆனால் ஊட்டி கொடைக்கானல் ஒகேனக்கல் ஏற்காடு ஏலகிரி இந்த சைடுலெலாம் கொஞ்சம் பருவநிலை மாறும் ஏன்னால் இதெல்லாம் மழை இருக்கிற இடம் பொதுவாக டெல்டா மாவட்டத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் ஆனால் மழை இருக்கிற மாவட்டங்களெலாம் குளுமையாகத்தான் இருக்கும் அப்புறம் வடஇந்தியா சைடில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த இடம் கூட குளுமையாகதான் இருக்கும் வெயில் அதிகமாக பாதிப்பு தராது இது இதுதான் எனக்கு தெரிஞ்ச பருவநிலை விஷயங்கள்